எங்களோடய பகுதியில வந்து பார்த்தா வந்துட்டு நிறையா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வம் இருக்கிறவங்க இருக்காங்கள் இதை வந்துட்டு மேம்படுத்துகிறதுக்காக பக்கத்தில் வந்து ஸ்டேடியம் கட்டி அந்த ஸ்டேடியம்ல வந்துட்டு நிறையா விளையாட்டு வீரர்கள் வந்துட்டு பயிற்சி எடுக்கிறாங்க நிறைய வந்துட்டு விளையாட்டில வந்து தேர்ச்சிப்பெற்றவங்க வந்துட்டு இதில் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க அவுங்க அவங்ககிட்ட இருக்கிற திறமைகள் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கொண்டுப்போகிறாங்க நிறைய சிறிய வயதில் இருக்கிற பசங்களும் நிறையா முன்னுக்கு வராங்கள் நிறைய தேசிய விளையாட்டு மாநில அளவில் சர்வதேச அளவிலையும் வர்ற அளவுக்கு நிறையா வந்துட்டு சொல்லி தராங்கள் இது மூலயமா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நிறைய பேர் வந்து வெளியே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறையா வந்துட்டு டோர்னமெண்ட் வைக்கிறாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னால் கிரிக்கெட்டு கிரிக்கெட் வந்துட்டு பல ஊர்களுக்கு வந்து சேர்த்து வைப்பாங்க அந்த ஊர்கள்லருந்து நல்லா விளையாடுற பசங்கள் யார் அப்படின்ட்டு அவங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு சிறப்பான பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு வெளிக்கொண்டு வராங்கள் இது மூலயமா வந்துட்டு விளையாட்டில வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு வெளி வராங்கள் நிறையா பேர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுறாங்கள்